நம்மூர்ல விவசாயிகளெல்லாம் பக்கத்தூர் சந்தைக்கு இல்லை அவங்க காய்கறி பயிர்களையெல்லாம் கொண்டுப்போய் விற்கறாங்க சந்தையில் எல்லா பொருளையும் விற்கறாங்க அதேப்போல வெளி வெளியேயும் கொண்டுப்போய் விற்கறாங்க வெளி மாவட்டத்துக்கும் போகிறாங்க வெளி மாநிலத்துக்கும் போகிறாங்க அதை அங்கே லைசென்ஸ் வாங்கி அங்கே அங்கே தொழில் அங்கே பயிர் விதைக்கிறாங்க அங்கே காய்கறியெல்லாம் கொண்டுப்போய் இறக்குமதி செய்யுறாங்க விக்கிறாங்க அதோடு நம்ம ஜவுளித்தொழில் பார்த்திங்கன்னா அங்கிருந்து ஆர்டரு கொடுத்து அவங்க ஆர்டரு கொடுப்பாங்க அந்த ஆர்டருக்கு பொறுத்த மாதிரி நாம் தயார் செஞ்சு நாம் அங்கே வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிடுவோம் அவர்களே வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாம் வெளிநாடு வெளி மாநிலத்துக்காரவங்க அவங்களும் வருவாங்க நாம் அங்கே போய் நமக்கு ஜவுளியை கொடுத்துட்டு நமக்கு இந்த நூல் பட்டு இந்தமாதிரி ஜரிகையெல்லாம் நாம் மாற்றி கொள்முதல் பண்ணிகிட்டு வந்துருவோம் அதனால் இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி அது போயிகிட்ருக்குது ஜவுளிக்கடையும் அதேமாதிரி தான் ஜவுளியும் அதேமாதிரி பயிறுங்களும் அதேமாதிரி தான் போயிகிட்ருக்குது அதனால் இந்த ஜவுளித்தொழில் நல்லாயிருக்குது